இப்போ ரீசென்ட் டைம்ஸில் அதிகம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அப்படினு பார்த்தோம்னா ஃபுட் ரிலேட்டட் ஆப்ஸ் அப்புறம் லோன் ஆப்ஸ் ஃபுட் ரிலேட்டட் ஆப்ஸ்னு பார்த்தோம் அப்படினா ஸ்விகி ஸோமேட்டோ வூப்பர் இட்ஸ் அந்தமாதிரி அப்புறம் லோன் ஆப்ஸ்னு பார்த்தோம் அப்படினா லேசிபி அப்புறம் போஸ்பே பேலேட்டர் ஆப்சன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அண்டு என்ன நமக்கு ரிஸ்க்கான ஆப்ஸன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படினா இப்போ ஃபுட் ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்மளை முழுக்க முழுக்க ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆக்குது இப்போது ஒரு ரெண்டு இட்லி வாங்கணும் அப்படினாக்கூட நம்ம பக்கத்து கடைக்கு நடந்துபோய் வாங்குறது இல்லை ஒரு ஆர்ட்ரு போட்டுடுறோம் ஒரு ரெண்டு இட்லி மீறிப்போனால் கடையில் ஒரு டுவென்டி ருபீஸ் வருது அப்படினா நம்ம ஆர்ட்ரு பண்ணுற இடத்துல மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் ஸோ நமக்கு செலவும் ஜாஸ்தி ஆகுது அதே சமயத்தில் சோம்பேறித்தனமும் ஆக்குது அடுத்ததாக இந்த லோன் ஆப்ஸ் பற்றி நிறையா அவர்னெஸ் வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா லோன் ஆப்ஸ் வந்துவிட்டு பேலேட்டர்ங்கிற ஒரு ஆப்ஸனை கொடுக்குது ஸோ இப்போ நீங்கள் இன்னக்கு ஒரு அம்பது ரூபா செலவு பண்ணுறீங்கனா கையில் நூறுரூபா இருக்கா ஐம்பதுரூவா செலவு பண்ணுவோம்னு நினைப்போம் பட் ஆனால் இந்த லோன் ஆப்ஸெல்லாம் என்ன பண்ணுது அப்படினா உங்கள் கையில காசு இல்லையா நான் தர்றேன் பட் தந்துவிட்டு அதுக்கு உண்டான சார்ஜஸ் அண்ட் அதுக்கு உண்டான ரிஸ்க்கு நிறையா இருக்குது ஏன்னா நீங்கள் சப்போஸ் நம்மளால் பே பண்ண முடியல அப்படினா ஸோ அவங்க சைடில் இருந்து நிறைய டார்ச்சர்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க ரெகுலராக ஃபோன் பண்ணுறது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்றது நம்ம கான்டேக்ட் லிஸ்ட்டில் இருக்க மற்ற நம்பர்ஸுக்கு கால் பண்ணுறது ஏன்னா நம்ம அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுத்துருப்போம் நம்ம கான்டேக்ஸ் வந்து அவங்க பாத்துக்கலாம் நம்ம டேட்டாஸை அவங்க கலெக்ட் பண்ணலாம் ஸோ இதனால நிறையா ரிஸ்க் பேக்டர்ஸும் நமக்கு இருக்குது இதை ஸ்மார்ட் வேயில் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க பட் யூஸ் பண்ண தெரியாமல் அதில் சிக்கிக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க என்னை கேட்டால் நம்ம இந்தமாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதவிட நம்மக்கிட்டே இருக்கிறதை வச்சு வாழ கற்றுக்கிட்டோம் அப்படினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ தேவயில்லாமல் போய் அடுத்தவன் கிட்டே கடன் வாங்குகிற மாதிரி சிக்கிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்